நான் தமிழ் நாட்டில் ஒரு விவசாயியாக இருக்கேன் இதனால் எனக்கு ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு ஒன்று சொல்கிறேன் அதில் விவசாயம்ங்கிறது வந்து விவசாயம் அப்படினாலே அக்ரிகல்ச்சரை தான் சேரும் அது வந்து அக்ரினால் த விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணிணாலும் அதுக்கான தண்ணீர் இருப்பிடம் வயல்வெளிகள் மண் வகைகள் ஏகப்பட்டது இருக்குது நெல் விதைகள்னு ஏகப்பட்டது இருக்குது இப்படி ஒன்று ஒன்றா பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் விவசாயத்துனால் வர ஒன்று ஒன்றும் அது அதிகமாக கிடைக்குமானு சொல்ல முடியாது இதனால் மக்களுக்கு மத்தியில் விவசாயத்தை பற்றின ஒரு இருந்து கிட்டு தான் இருக்குது ஆனால் கவலையாக இருக்கும் கவலை இருந்தாலும் அதில் வந்து கிடைக்கிற ஒரு நஷ்டம் அவர்களுக்கு தான் உண்டுங்கிறது தெரியாது இதனால் தமிழ் நாட்டில் வந்து விவாசாயமாக இருக்குறதில் விவசாயியாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தண்ணி கிடைச்சாலும் தண்ணியில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதில் வந்து கிடைக்கிற ஒவ்வொரு லாபமும் தான் அதில் விவசாயம் மானியமாக அரசு கொடுக்குது மானியம் கொடுத்தாலும் அதில் சரியாக விவசாயிக்கு வந்து கிடைக்காது இதனால் சரியான முறையில் விவசாயமும் பண்ண முடியாது மக்கள் மத்தியில் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயம்ங்கிறது வந்து பெரும் கேள்வி குறியாக தான் இருக்குது இதனால் விவசாயத்துக்கு ரொம்ப லாஸு தான்னு சொல்லலாம் விவாசாயங்கிறது வந்து ஒரு ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் விளைவித்த ஒவ்வொரு பொருள் பொருளானது தானியமாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் ஒரு ஒரு கீரைகளாக இருக்கட்டும் இப்படி அவன் வந்து அவனுக்கு கிடைக்கிற ஒரு லாபத்தை அவன் வந்து கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பல்வேறு இயற்கை சீற்றத்துனால் வர ஒவ்வொரு பாதிப்பும் அதன் ரொம்ப பெரும் சேதத்தை தான் கொடுக்குது பார்த்து உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான இடத்தில் மழை வெள்ளம் இயற்க்கை சீற்றம் புயல் இப்படி காரணமாக பயிர்களும் எல்லாமே நாசமாக போய்விடுது பெரிய பெரிய வாழை மரங்கள் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு புயல் அடித்தாலே எல்லாம் சாஞ்சிடுது இதனால் சரியாக அரசு வந்து மானியம் தரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சரியான விவசாயத்துக்கு வந்து கிடைக்குமானுங்கிறது கிடைக்காது அது வந்து ஒவ்வொரு விவசாயத்துக்கும் குறிப்பிடுற ஒரு அமவுண்டு முதலீட்டுனால் அவர்களுக்கு வந்து சரியான ஒரு திட்டத்தினால் ஒரு விவசாயத்துக்கு போய் அடையுமங்கிறது கேள்வி குறி தான் இதனால் விவசாயம் பண்ணுறதுங்குறது வந்து அவ்வளோ சுலபம் அல்ல ஸோ விவசாயங்கிறது வந்து ஈசியாக தான் தெரியும் ஆனால் அதில் பயன்படுத்துறங்கிறது வந்து விவசாயியாக இருக்கிறது வந்து விவசாயிக்கு மட்டும் தெரியும் அதில் ஒவ்வொரு வியர்வை துளியானது விவசாயின் உயிர்துளி மாதிரி தான் போய்விடும் அவன் ஒவ்வொரு நெல் விதைக்கும் அவருக்கு கிடைக்கும் ஒரு லாபமும் அவருக்கு தான் ஆனால் நஷ்டமும் அவருக்கு தான் இதனால் விவசாயத்துனால் அரசுக்கு ஒன்றும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை இதனால் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயம்ங்கிறது வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக செஞ்சுகிட்டு இருக்கற ஒரு தொழில் தான் சொல்லலாம் அப்போ ஏற்கனவே முன்னோர்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போவெல்லாம் விவசாயம்ங்கிறது வந்து வந்து கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்குது மகசூலும் கொஞ்சம் இருந்தது இப்போவெல்லாம் விவசாயம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடத்தில் ஃபிளாட்டு இதெல்லாம் கட்டி பில்டிங்கெஸ்ல்லாம் ஏகப்பட்டது கட்டி தொழிற்சாலைங்களும் கட்டி விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சுகிட்டு வருது ஒரு பக்கம் வறண்ட பகுதியாக உள்ளது ஒரு பக்கம் தண்ணீரின்றி பற்றாகுறைகளும் ரொம்ப கிடைக்கிது கிடைக்க மாட்டிங்குது இதனால் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப வேதனைகளெல்லாம் அடைஞ்சுட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணுறதுணுங்குறது வந்து அவர்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு ஒரு விதையினால் வரக்கூடிய மகசூலானது ரொம்ப கிடைக்குமானுங்கிறது தெரியாது இதனால் மானியத்தின் மூலமாக அரசு பிள தரும் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு கரெக்டாக போய் சேரணும்னு நான் போய் சேரணும் ஆனால் இருந்தாலும் விவசாயம் பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் இருக்குது ரொம்ப நாள் விவசாயம்ங்கிறது வந்து பல இயரிங் மூலயமா ஒன்று ஒன்று ஒரு ஒரு இயருக்கு அதனால கிடைக்கிற தானியமும் நெல் விதைகளும் மற்றும் உணவுகளும் விவசாயத்துக்கு வந்து சரியாக கிடைக்குமானுங்கிறது வந்து டவுட்டு தான் விவசாயத்துனால் ரொம்ப மக்கள் வந்து பெரும் பாதிப்பு தான் அடைஞ்சுட்டு இருக்காங்க இதில் கிடைக்கிற ஒவ்வொரு லாபமும் நஷ்டமும் அவர்களுக்கு தான் வந்து சேரும்ங்கிறதும் அவர்களுக்கு தான் தெரியும் விவசாயத்துனால் நமக்கு வந்து ஏகப்பட்ட அரசு தரும் மானியம்ங்கிறது டவுட்டு தாணுங்கிறது வந்து அது புரிய மாட்டேங்குது இதனால் ம அரசு தரும் மானியமானது விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் போய் அடையணும் இது இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் வந்து இயற்கை ரீதியான மண் மண் விதைகள் பொறுத்து தான் அமையும் மண் வந்து ஏகப்பட்ட மண் வகைகள் இருக்குது சில மண்ணெல்லாம் விளையாது விவசாயம் அதனால விவசாயிகளெல்லாம் ரொம்ப கவலை அடைவாங்க ஒரு சில இடத்தில் தான் விவசாயமே விளையும் எல்லா இடத்துலேயுமே விவசாயம் விளையும்ங்கிறதுலாம் சொல்ல முடியாது அப்படியே விளைஞ்சாலும் அதுக்கான லாபம் வந்து கிடைக்காது அதுக்கு லாபமே இருக்காது ஒரு சில இடத்தில் தண்ணியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்குது இப்போவெல்லாம் இப்போெவல்லாம் ஒவ்வொரு இடமும் ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்குது இப்போது வர வர காலத்துலெல்லாம் பில்ட்டிங்ஸ்ஸும் அப்படியுமா கொண்டுகிட்டு வர காலத்தில் பிளாஸ்ட்டிக்கு ரைஸுங்கிறது வந்து அதிகமாகிட்டு இருக்குது இப்போது ஏற்க பல்வேறு இடத்தில் எல்லாம் உணவு பற்றாக்குறைங்கிறது ஏற்பட்டுகிட்டு இருக்குது இதெல்லாம் போக்கணுன்னால் அரசு சரியான திட்டமும் சுற்று சூழலும் நல்லா இருந்தால் தான் விவசாயம்ங்கிறது வந்து செழிப்பா இருக்கும் அப்படியே செழிப்பா இருந்தாலும் இயற்கைக்கு மாறாக எதுவுமே நடக்காதுங்கிறது உண்மை தான் அதில் கிடக்கிற ஒரு லாபமோ நஷ்டமோ விவசாயிக்கு தான் சேரும்ங்கிறது வந்து அரசு மத்தியில் பெரும் பாதிப்பும் ஏற்படுத்திகிட்டு இருக்குது இதனால் மக்கள் மத்தியில் விவசாயம்ங்கிறது வந்து ஒரு சவாலாக தான் இருக்கிறது இதனால் மக்கள் மத்தியில் விவசாயிக்கு ஏற்படும் ஒரு ஒரு லாபமும் விவசாயிக்கு தான் அப்படினுங்குறது இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அவர்களுக்கு லாபம்னெல்லாம் பெருசாக கிடைக்காது அரசு பெரும் உதவிங்கிறது வந்து அவர்களுக்கு போய் கிடைக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதனால விவசாயியாக இருக்குறது வந்து ரொம்ப சவாலான இது நோக்கிதான் அதனால கெமிக்கல்ஸெல்லாம் அதிகமாக கெம்ஸ் கெமிக்கலுக்கு எல்லாம் அதிகமாக அதிகமாக பூச்சிகளும் அதிகமாகிட்டு இருக்குது இதனால் அதிக அளவில் என்ன இப்போ நடக்குதுனு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகசூலெல்லாம் அதிகமாக குறைஞ்சுகிட்டு இருக்குது விதைகள் பருத்திகள் தானியங்கள்னு ஏகப்பட்ட இதெல்லாம் அப்டியே குறைஞ்சுக்கிட்டே வந்து கிட்டு இருக்குது அதிக அளவில் கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரும்பாலும் ஒன்றா தான் இருக்குது இதில் கிடைத்தாலும் விவசாயத்தில்ன்னு நம்பி போகிறவங்களுக்கு அவர்களுக்கு பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது கிடைக்குது இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் விவசாயம் பண்ணுறதுங்குறது ரொம்ப பெரும்பாலான சவாலாக தான் இருக்குது இருந்தாலும் விவசாயிக்கு கிடைக்கிறது கரெக்டான ரீதியான போய் கிடைக்கணும்ங்குறது உண்மை தான்